கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய விஷயங்களில் எதிர்க்கட்சியோடய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளோடைய முக்கியமான நோக்கமாக என்ன இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கும் ஓட்டு போட்டிருப்பாங்க மக்கள் அவங்க வந்து ஒவ்வொரு தொகுதியிலேயும் மக்களோடைய தேவைகள் என்னென்ன அரசாங்கத்திட்ட மக்களால் போய் நேரடியாக பேச முடியாது ஸோ மக்களோடு மக்களாக இணஞ்சு மக்கள் இந்த இடத்துல எங்களுக்கு இது தேவைப்படுதுங்க இந்த இடத்துல இது எங்களுக்கு தேவைப்படலங்க ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுங்க அதனால் எங்களுக்கு இந்த பிரச்சனை வருதுங்கன்னா மக்கள் கிட்ட போய் நின்னு மக்களுக்காக போராடி மக்களுக்கான நியாயத்தை பெற்று தரணும் எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பஸ் ஃபெசிலிட்டி தேவைப்படுது நாங்க அரசாங்கத்துக்கிட்ட கேட்டு கேட்டு பார்க்கறோம் அவங்களுக்கு யாரும் அதிகாரிகள் வந்து வ அரசாங்கத்துக்குக் கொண்டு போகல எதிர்க்கட்சிகள் சட்டமங்கட்டத்தில் அந்த கேள்வியை எழுப்பணும் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த விஷயம் தேவைப்படுது அப்படின்றத எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும் மக்களோடு இணைந்து கைகோர்த்து அரசாங்கமும் சரி அது ஆளும் கட்சியோ எதிர்க்கட்சியோ எல்லாரும் சேர்ந்து செயல்படும் போது ஒரு ஒற்றுமையோடு செயல்படும் போது வளர்ச்சின்றது அதிகமாக இருக்கும் குற சொல்லியே நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறது நோக்கமல்ல குறைக் கண்டுபிடிச்சே வாழணுன்றது நோக்கமல்ல மக்களுக்கான சேவையை ஆற்றணும் அப்படின்றது தான் எதிர்க்கட்சிகளோடய முக்கியமான நோக்கமாக இருக்கணும் அப்படி அவங்க இணைந்து செயல்படும் போது அடுத்து வரும் அந்த தேர்தலில் கூட அவங்களுக்கான வாய்ப்புகள் செழிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நலத்திட்டத்தை ஒரு அரசாங்கம் கொண்டு வருது அஞ்சு வருஷம் அந்த கட்சி ஆட்சியில் இருக்குது அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது வேறு ஒரு ஆட்சி வேறு ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா போன அரசாங்கம் கொண்டு வந்த போன கட்சி ஆளுங்கட்சி கொண்டு வந்த திட்டத்தை நாங்கள் ரத்து செய்கிறோன்னு அப்படின்னு செய்யக்கூடாது அந்த திட்டம் உண்மையாகவே மக்களுக்கு நல்லது பழிக்குதா அத்தியாவசியமாக மக்களுக்கு தேவைப்படுதா அதனால நிறைய மக்கள் பயனடையிறாங்களா அப்படின்றப் போது கண்டிப்பாக அந்தத் திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தணும் கட்சிகள் மாறலாம் ஆட்சி மாறலாம் அரசாங்கம் ஒன்னாக தான் இருக்கணும் அது மக்களுக்கான அரசாங்கமாக இருக்கணும் மக்களோடைய வளர்ச்சிக்கான அரசாங்கமாக இருக்கணும்